பொதுவாக பள்ளிகளில் வந்து தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் அது போக சில பள்ளிகளில் ஹிந்தி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டும் சொல்லி தராங்க நல்ல படித்த ஆசிரியர்கள் வைக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்கூலும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக ஆசிரியர்கள் போட்டு பண்ணக்கூடிய பள்ளிகளும் இருக்குது